நம்ம மொபைல் ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ண ஆப் பார்த்திங்கனா வாட்ஸ்அப்புங்க தூங்கி எழுததும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்கறது மெசேஜ் போடுறது ஸ்டேட்டஸ் போடுறது எனிதிங் அதேமாதிரி இன்ஸ்டாக்ராம் வாட்ஸ்அப் விட்டுது அடுத்தபடி இன்ஸ்டாக்ராமு இன்ஸ்டாக்ராமில் அதே மாதிரி எவன் என்ன போட்டுருக்கான் அதை பற்றி ஒரு லைக் போடுகிறது ஆனால் இன்ஸ்டாக்ராம் வரது முன்னாடி நம்மளுக்கு அந்த ஃபேஸ்புக் தான் முன்னாடி இருந்துச்சுங்க ஃபேஸ்புக்கில் நம்ம எப்படி ஒருத்தரு ஒருத்தருக்கு அறிமுகம் ஆனோம் பெயரே தெரியாத ரொம்ப தூரத்து ஃப்ரெண்ட்ஸ் பழைய ஃப்ரெண்ட்ஸ் காலத்துல்லாம் அதில் ஃபேஸ்புக்கில் நம்ம கண்டுப் பிடிச்சிக்கிலாங்க அதை வெச்சு அந்த காலத்தில் யூஸ் பண்ணி இருந்தாங்கள் இப்போ இப்போதிக்கி ட்ரெண்டாவே ட்ரெண்டாவே இப்போல்லாமே வந்துருச்சு இன்ஸ்டாக்ராம் ட்விட்டர் எல்லாத்திலேயும் நம்ம கண்டுப் பிடிச்சிக்கிலாம் இந்தாங்க சொல்ல முடியும்